குடி இருப்பவர்களின் தேவையை எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மருந்துக்கள் சுத்தமான வார்டுகள் போதுமான படுக்கைகள் ஆக்சிஜன் மருந்துக்கள் பிற உபகரணங்கள் உள்ளிட்ட சுகாதார வளங்களை பூர்த்தி செய்ய முடிகிறது சிகிச்சைக்காக நாங்கள் முசிறியில் வசிக்கிறோம் பெரிய சிகிச்சைக்காக நாங்கள் திருச்சி செல்ல வேண்டி இருக்கிறது இந்த சேவைகளை மேம்படுத்த எங்களுக்கு முசிறியில் ஏதாவது பெரிய மருத்துவமனை இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நாங்கள் அவசரத்திற்காக திருச்சி திருச்சிக்கு செல்ல முடியவில்லை அதனால் எங்களுக்கு முசிறியில் கொஞ்சம் மருத்துவமனை வசதி செய்து தந்தால் நல்லா இருக்கும்